நீச்சல் அடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துவிட்டு கிணத்துல அதற்கப்பறம் காவேரி ஆற்றுல இது மாதிரிலாம் அடிக்கிறப்போ சில பிரச்சனைகள்லாம் வரும் கிணத்துல அடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாறையோட ஓரத்துலலாம் போனால் எட்ஜஸ்க்குலாம் போனால் அந்த ஷார்ப்பாக இருக்கும் கல்லுலாம் அங்கே போயிவிட்டு ஏதா தெரியாமல் இடிச்சிக்கிட்டாலோ இது மாதிரி காயம் வரும் காயம் ஏற்பட்டுரும் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம வந்துவிட்டு அந்த மாதிரி இடத்துல ப்ளேஸஸில் நீச்சல் அடிக்காமல் ஸ்விம்மிங் ஃபூலில் அது மாதிரி போயிவிட்டு நீச்சல் அடிச்சால் நமக்கு எந்த ஒரு இதுவும் வராது சேஃப்ட்டியாக இருக்கலாம் அது மாதிரி கிணத்துல நீச்சல் அடிக்கிறப்போ நம்ம அந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதற்கப்பறம் காவேரி ஆற்றுல இது மாதிரி ஸ்விம் பண்றப்போ அங்கே முள் செடிங்கள்லாம் இருக்கும் அந்த கார்னர்லாம் போகாமல் எங்கே எதுவும் முள்ளுலாம் இல்லாமல் இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம போயிவிட்டு நீச்சல் அடிச்சிகிட்டு சேஃபாக வந்துடுறது ரொம்பவே நல்லது அதற்கப்பறோம் ஒரு சில பேருக்கு ஸ்விம்மிங் ஃபூல்லாம் நீச்சல் அடிக்கிறப்போ அந்த கண்ணு எரிச்சல்லாம் ஏற்படும் அப்டிங்கிறப்போ நம்ம க்ளாஸஸ் யூஸ் பண்ணிட்டா நம்ம தண்ணி வந்துவிட்டு க்ளிசரின் யூஸ் பண்ணி அந்த கண்ணு எரிச்சல் ரொம்ப வரும் அப்படிங்கிறப்ப நம்ம கண்ணாடி போட்டுக்கிட்டா அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது அதற்கப்பறோம் வந்துவிட்டு ரொம்ப நேரம் ஸ்விம் பண்ணோன்னா வச்சிக்கிங்க நம்ம நார்மலாக ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு பண்ணுறதுக்கு நார்மல் ட்ரெஸ்ஸு போட்டு நீச்சல் அடிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுக்கிட்டோன்னா நம்ம ரொம்ப நேரம் நீச்சல் அடிக்கலாம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்துவிட்டு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதற்கப்பறோம் கேப் வந்துவிட்டு தலையில் கேப் போட்டுக்கிட்டோன்னா உங்களுக்கு காதுலலாம் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும் அதனால உங்களுக்கு காது வலிலாம் எடுக்காமல் இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்ப இதுலாம் கண்டிப்பாக போட்டுருக்கறது ரொம்பவே நல்லது